நான் வந்து தனியாக வந்து என்னுடைய புகைப்படத்தை வந்து நான் ஊடகத்தில் போடமாட்டேன் ஏன்னா அது வந்து எனக்கு வந்து பாதுகாப்பாக இருக்காது அதனால நான் வந்து என்னுடைய நண்பர்களோட சேர்ந்து நான் போட்டிருக்கேன் அது பாதுகாப்பாக இருக்குமா அப்படின்னா இல்லை ஏன்னா அது நான் வந்து பாதுகாப்பான ஒரு இது பண்ணிதான் நான் வந்து அந்த என்னுடைய புகைப் எங்களோட புகைப்படங்களை நான் வந்து போட்டிருக்கேன் ஏன்னா அதை வந்து நான் எந்த ஒரு ஊடகத்தில் நான் போட்டிருக்கேன்னா இன்ஸ்டாக்ராம் அப்படிங்கிற ஒரு ஊடகத்தில் தான் நான் அதை வந்து வெளியிட்டிருக்குறேன் அது ஏன்னா நான் இப்போ நான் வந்து நான் என்னுடைய தொலைபேசியில நான் அதை வச்சிக்கலாம் ஏன்னா இப்போ என் ஃபோன் உடஞ்சிருச்சு இப்போ என் ஃபோன்ல வந்து டேட்டாஸ்லாம் வந்து அழிஞ்சிருச்சு அப்படின்னா இதை வந்து நான் அந்த பு அந்த புகைப்படத்தை வந்து நான் திரும்பியும் அதை வந்து பார்க்க முடியாது எடுக்க முடியாது இதே நான் வந்து அதில் நான் போட்டு வச்சிருந்தேன்னால் அப்போது நான் இருக்கிற சந்தோஷம் அந்த ஃபோட்டோவில இருக்கும் அப்போது வந்து அந்த இதோடய நான் வந்து அதை பார்ப்பேன் அதே தேதியில் அது எப்போது உள்ளே போனாலும் அந்த புகைப்படம் வந்து அதுக்குள்ள அதுவும் அது ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கும் அதனால் நான் வந்து எங்கள் நண்பர்களோட சேர்ந்து இருக்க மாதிரி நான் வந்து புகைப்படத்தை நான் வந்து போட்டிருக்கேன்